ஹலோ சார் நான் மயில்ராஜ் பேசுகிறேன் நான் வந்து கேப் புக் பண்ணிருந்தேன் காலைலேயே புக் பண்ணிருந்தேன் இன்னும் கேப் வந்து வரல கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கள் நான் வந்து திருச்சிக்கு வந்து போகிறதுக்காக கேப் புக் பண்ணிருந்தேன் இன்னும் வரல நான் என்னோட ப்லேஸ் வந்து திருச்சியில வந்து தள்ளக்குடி தாமஜரபுரம் அங்கே இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கள்